ஆ சொல்லுங்கள் சார் நாங்கள் ஸ்வாமி ஸ்வாமி ஸ்கூல் ப்ரின்ஸிபல் சொல் பேசுறோம் சார் சொல்லுங்கள் சார் குட் மார்னிங் சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஆ பண்ணிக்கலாங்க சார் வாங்க சார் நாநூற்றி எழுபதுக்கு மேலே எடுத்தாலே ஃபிஃப்ட்டி பர்ஸன்டேஜ்க்கு மேலே ஆஃபர் தான் சார் பாப்பாக்கு ஸ்கூல் ஃபீஸ்லாம் பஸ் ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும் ம் அதுக்கான தேவையான ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பாப்பாவோட மார்க் ஷீட்டு மார்க் ஷீட்டு பாப்பாவோட டிசி இதெல்லாமே வாங்கிகிட்டு வந்தீங்கன்னாக்கா ப்ளஸ் ஒன்க்கு அட்மிஷன் போட்டுக்கலாம் சார் ஆ ஹாஸ்டல் தான் சார் ஜாய்ன் பண்ணணும் ஆ ஆமாம்ங்க சார் ஹாஸ்டல் ஃபீஸ் டேர்முக்கு ஐயாயர்ரூவா ஆவும் சார் ஆ ஆமாம் சார் ஆ எதா கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வச்சாங்கன்னாக்கா அதுக்கு அமௌன்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும் சார் மாதத்துல ரெண்டு வாரம் பார்க்க விடுவாங்க சார் ரெண்டு வாரம் வீட்டுக்கு அமிச்சிருவாங்க ஆ இல்லைங்க சார் வீட்லேருந்து வந்து தான் அழைச்சிட்டு போகணும் நாங்கள் ஸ்கூல் பஸ்ல அலோவ் பண்ண மாட்டோம் சார் ஹாஸ்டல் பிள்ளைங்கள எப்பையுமே நீங்கள் தான் விட்டுவிட்டு நீங்கள் தான் கூட்டிகிட்டு போய்க்கணும் சார் ஆ மேக்ஸ் பயாலஜி குரூப் இருக்குங்க சார் காமர்ஸ் இருக்கு ஹிஸ்ட்ரி குரூப் இருக்கு அக்கௌண்டன்ஸ் இருக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் மேக்ஸ் இருக்குங்க சார் எல்லா குரூப்புமே இருக்கு நம்மக்கிட்ட ஆஹ இல்லைங்க சார் இதுக்கு தனி அமௌண்டு கட்டணும் சார் நீட்டுக்குலாம் வந்து இங்கேயே சண்டே சண்டே வந்துவிட்டு பயிற்சி கொடுப்பாங்க சார் வெளிலேருந்து வந்து நீங்க பாப்பாவ அமுச்சுட்டா உங்க பாப்பா ஹாஸ்டல்ல தான இருக்காங்க இங்கேயே வந்துட்டு சண்டே சண்டே வந்துவிட்டு நீட்டுக்கான இதை கேட்டுக்கு எல்லா எக்ஸாமுக்குமே டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாமுக்குமே வந்துவிட்டு கோச்சிங் கொடுப்பாங்க சார் ஆ ஆமாம்ங்க சார் ஆ சரி சார் ஆ காமன் பேக்கேஜ் தான் சார் எல்லாத்துக்கும் ஒரே அமௌண்டு தான் சார் ஆ ஆமாம்ங்க சார் யூனிஃபார்ம் வந்துவிட்டு வாங்கிக்கணும் சார் அதுக்குத் தனியாக அமௌண்டு பே பண்ணி வாங்கிக்கணும் சார் யூனிஃபார்மு ஷூவு சாக்ஸு இதெல்லாமே நீங்க பே பண்ணி வாங்கிக்கணும் சார் இங்கே யூனிஃபார்ம் வந்துவிட்டு ஸ்கூலில் தருவாங்க நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கணும் சார் தனியாக ஆ சரிங்க சார் ஆ ஓகே தேங்க் யூ சார்